விவசாயத்துல பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து அப்போலேருந்து நெல் போடுவார் கரும்பு போடுவார் அவரு தலைமுறைக்கு வந்து தக்காளி மொளகா கொத்தமல்லி வீட்டுக்குள்ளே கொத்தமல்லி எல்லாமே போடுவார் அதை வச்சு நாங்கள் எல்லாம் அப்படியே எங்கள் மாமனார் தலைமுறையில பண்ணிட்டிருந்தோம் இப்போ அதே வச்சு நாங்களும் எங்கள் தலமைல பாக் ரெண்டாவது தலமுறையில பார்த்திங்கன்னா நாங்களும் தண்ணி வரட்சினால இப்போ நெல் போடாமல் நாங்கள் சோளம் போட்டுட்டிருக்கோம் அதிலயே தக்காளி வைப்போம் மொளகா வைப்போம் எள்ளு தெளிப்போம் எல்லாம் வீட்டுக்குள்ளது எல்லாமே நாங்கள் விவசாயம் பண்ணிக்குவோம் இந்த மழை ம தண்ணிப் பத்தாதுனால் தான் அந்த மழைய நம்பி தான் நாங்கள் அந்த விவசாயம்லாம் பண்ணுவோம் அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திட்டிருக்கோம் இப்போ வரக்கூடிய எங்கள் பிள்ளைங்க காலத்துலேயும் அவங்களும் விவசாயம் தான் பண்ணியாகணும் அவங்களுக்குனா அந்தத் தண்ணிப் பற்றாக்குறை தான் அதுதான் தண்ணிப் பிரச்சனை தான் எங்களுக்கு வாய்க்கால் எதுவுமே இல்லை அந்தமாதிரி ப வாய்க்கால் இருந்தது தான் நாங்கள் நெல் போடலாம் கரும்பு போடலாம் எல்லாமே பண்ணலாம் தண்ணி இல்லாததுனால் நான் இப்போ அங்கே முத்துசோளம் போடுறோம் மற்றபடி இந்த மொளகாச்செடி அந்த வெங்காயம் அந்த மாதிரி தான் நாங்கள் பயிர் பண்ணிக்கிட்டிருக்கோம்